இப்போ எங்கள் ஊரில் வந்து காலையில் எப்பவுமே வந்து மின்சாரம் இருந்துகிட்டுதான் இருக்கும் சம்டைம்ஸ் இப்போ வெயில் காலத்திலயோ வெயில் காலத்தில் வந்து இந்த சடவுன் ஒருநாள் போடுவாங்க மன்த்லி அது வந்து ஃபுல்டேஸ் இருக்கும் மற்றபடி பார்த்தேனா வெயில் டைமில் வந்து நிறைய டைமில் வந்து கரண்ட் நின்று நின்றுதான் வரும் இதே வந்து குளிர்காலத்தில் மழை அதிகமாக இருந்திச்சு அப்படினா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்ததுனால் ஒயர் லைன் எதாவது கட் ஆகும் ஏ வெயில் காலத்தில் நிறைய க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயில் காலத்தில் நைட்டுலலாம் கரண்ட் நின்னுச்சுனால் நைட்டில் தூங்க முடியாது இந்த குழந்தைங்கள் வச்சிருக்கவங்கலாம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி மழை டைமில் வந்து மழை டைம்லயும் அதுதான் கொசுக்கடி அதுக்கப்பறம் கொ நிறைய இப்போ கரண்ட் இல்லாமல் நம்மளால் தூங்கவே முடியாது வேர்க்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே குளிர்காலத்தில் சொல்லவே தேவயில்லை ரொம்ப ம நார்மலாக இருக்க டேஸ்ஸை விட கொஞ்சம் இருட்டாக இருக்கும் மழை டைம்லலாம் இப்போ கரண்ட் இல்லன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்